நம்ம கோவிலுக்குலாம் போயிட்டு சாமியெல்லாம் நல்லா பக்தியோடய வேண்டி கும்பிடுவோம் கோவிலுக்குலாம் போகிறது ரொம்பவே நல்ல விஷயம் நல்ல விஷயம் மீன்ஸு நம்ம வீட்லே இருக்கிறத்துக்கும் கோவில்ல போய் நாலு கோவிலுகள்ல போய் கும்பிட்றதுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் எல்லோருமே கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயோம் நீங்கள் எங்கேயுமே போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக இருந்து சாமியை கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்தாலே நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே சக்சஸ்ஸாக நடக்கும் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம அந்த ஒரு விஷயோம் வேண்டுறோம் அப்படின்னா அதுக்கான முயற்சி நம்மளும் எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்தால் தான் அந்த விஷயம் சக்கஸ் ஆகும் நம்ம கோவிலுக்கு மட்டும் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது கோவில் மேலேயும் எல்லாமே அதையும் சொல்லக்கூடாது சாமியும் கும்பிட்ணும் ப்ளஸ் நம்மளோடய என்ன பண்ணுறோமோ நம்மளோடய முயற்சியும் அதில் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டுந்தான் ஒரு விஷயத்த நம்மளால் சக்சஸ்ஸாக பண்ண முடியும் எந்த ஒரு விஷயத்தையானாலும் இருந்தால் இருந்தாலுமே சரி அதை வெற்றிகரமாக கொண்டு வர முடியும் அதனால் கோவிலுக்கு போயிட்டு ப்ளஸ் நம்மளோடய இதையும் சக்சஸ்ஸையும் கூட சேர்த்து கண்டிப்பாக பண்ணணும்